வணக்கம் சார் நான் வந்து ஒரு பங்குச்சந்தை முதலீடுல வந்து சேர திட்டமிட்டுருக்கேன் அதை டீமோட் என்ற ஒரு கணக்கை நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ அதை தொடங்கி நான் செயல்படுத்தணும்னா பேன் கார்டு தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்ல சொல்லிருக்காங்கள் சார் அதனால் அதனால்தான் இந்த பேன் கார்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் சார் எனக்கு வந்து புதிய பேன் கார்டு வேணும் அது இருந்தால்தான் நான் வந்து இந்த பங்குச்சந்தையில் முதலீடு போட்டு என்னோடய தேவைகளுக்கு நான் பூர்த்தி செஞ்சிக்க முடியும் அதனால் எனக்கு புதிய பேன் கார்டு அப்ளை பண்ணி தருமாறும் அதில் எந்த வித பிரச்சனை வராதமாதிரி எனக்கு புதிய பேன் கார்டு வழங்குமாறும் நான் ஒரு உதவியாக உங்கக்கிட்ட கேட்குறேன் அதுக்கான அந்த வீட்டு அட்ரெஸ்க்கான ஆவணமும் எங்கிட்ட இருக்கு என்னோடய ஃபோட்டோ எங்கள் எங்கள் அப்பாக்கான நேம் அட்ரெஸ் ப்ரூஃப்பா என்னோட ஆதார அட்டை எல்லாமே இருக்குது மேலும் இதர தகவல்களும் தரவும் இருக்கேன் நான் கூடிய விரைவில் இந்த பேன் கார்டை அப்ளே பண்ணி அதை வாங்கி கொடுத்தாதான் அந்த பங்குச்சந்தையில் நான் ஒரு

என்னோடய ஃபோட்டோவும் மற்றும் ஆதார அட்டை ஃப்ரூப் இருக்கிற ஆதார அட்டையும் இதர டாக்குமெண்டுகளும் நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் கருத்தில் கொண்டு எனக்கு உடனடியாக ஒரு பேன் கார்டை அப்ளே பண்ணி தரு தருமாறும் அதுக்கு வீ கூடிய விரைவில் நான் அதை கொண்டு போய் அந் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கிட்ட கொடுத்து நான் பயன்பெற உதவி உதவியாக இருக்குமாறும் நான் கேட்குறேன் சார் எனக்கு இந்த பேன் கார்டு புதுசாக வர்ற என்னை ஹெல்ப் பண்ணுமாறும் தயவுக்கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்ஸ் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்